ஹலோ தீபா க்ளீனிக்கா ஆ மேடம் நேற்று நான் வேறு ப்ளெட் டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்டு போயிருந்தேன் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா மேடம் நீங்கள் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறந்தான் வரும்னு சொல்லியிருந்தீங்க எதுக்கும் இன்றைக்கி கால் பண்ண சொல்லியிருந்தீங்க அதுக்குதான் மேம் பண்ணிணேன் ரிப்போர்ட் வந்துருச்சுங்களா ம் பாருங்க மேம் ஆ ரிப்போர்டெல்லாம் எப்படி மேம் இருக்குது ஓகே சுகர் மேம் ம் ஓகே மேம்

ஓகே மேடம் ஓகே மேடம் நான் ஆல்ரெடி செக் பண்ணியிருந்தேன் மேடம் அதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு கிட்டே சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காகதான் திரும்ப நான் அதை செக் பண்ணியிருக்கேன்

ம் ஓகே மேடம் ஃபுட்டெல்லாம் எதுமாதிரி மேடம் எடுத்துக்கலாம் ஆமாம் மேம் ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போது மதியத்துக்கு மட்டும் கூட ரைஸ் எடுத்துக்கக் கூடாதா மேடம் சாப்பாடு இல்லை மூணு வேளைக்குமே வந்து வீட்டு அந்தமாதிரிதான் ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் ஓகே மேம் ஓகே மேடம் மேம் இன்சுலினெல்லாம் போடணும்னு நான் வந்திருந்தப்போ சொல்லியிருந்தீங்க ஆ இப்போ அது இன்சுலின் போடணுமா மேம் ஓகே மேடம் எப்படி மேடம் ஓகே மேடம் இல்லை மேடம் இப்போ வர முடியாது நாங்கள் வீட்டில் இருந்து போட்டுக்கிறேன் மேடம் நீங்கள் இன்சுலின் கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டிலேயே போட் ம் ஆ ஓகே மேடம் ஆ ஓகே மேடம் தேங்க் யூ மேடம் ஓகே மேடம் ம் தேங்க் யூ